இப்போவரைக்குமே இதுதான் என்னோடய வாழ்க்கை பாதை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எப்போதுமே தீர்மானித்தது கிடையாது ஒரு விஷயம் பண்ணுறோம் ஒரு செயலில் இறங்குறோம் அப்படின்னா அதில் என்னால் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ ஒரு நல்ல விஷயங்களும் சரி என்னோடய திறமையும் சரி எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்து அதுக்கானது என்ன நடக்குதோ அதுதான் என்னோடய வந்துட்டு வாழ்க்கையோடய ஒரு எய்மாக வந்து நான் பார்த்துட்ருக்கேன் இப்போ நான் வந்துட்டு படிச்சிட்டிருக்கேன் அப்படின்னா இந்த விஷயத்துல வந்துட்டு என்னால் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நான் பண்ணிட்டிருக்கேன் அதனால் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒன்று எனக்கு என்ன கொடுக்குதோ அதை நான் வந்துட்டு ஏற்றுட்டு நான் இப்போது வரைக்கும் நான் போயிட்டிருக்கேன் அதனால் என்னோடய வாழ்க்கையில் வந்துட்டு இதுதான் அப்படீன்னு ஒரு தீர்மானம் எப்போதுமே நான் வச்சது கிடையாது அது எப்படி போகுதோ அதுபடி நானும் வந்துட்டு அக்சப்ட் பண்ணிட்டு போயிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வாழ்க்கைக்காக என்ன பண்ணுறோன்னோ நான் பண்ணுறது நம்ம பண்ணுறது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்காக தான் அதனால் வந்துட்டு இதுதான் இதுதான் அப்படின்னு வந்துட்டு ஒரு பெஸ்டுன்னு வச்சு நான் எப்போதுமே பண்ணது கிடையாது எது பண்ணாலுமே அது வாழ்க்கைக்காக தான் அப்படின்னு யோசித்து பண்ணுறது நல் நல்ல ஒரு திறமையும் ஒரு நல்ல செயலும் இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்க ஒரு எண்ணம் அவ்வளோ தான்